வணக்கம்ங்க சார் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம்ங்க சார் சொல்லுங்கள் சார்

ஆ ஆமாம்ங்க சார் நேற்று பேசுனேன் டூருக்கு போகிறத பற்றி பேசிருந்தேன் சார் ஆ ஓகேங்க சார் உங்களுக்கு எத்தனப் பேர் சார் போகிற மாதிரி உங்களுக்கு கேப் வேணும் ஆ ஓகேங்க சார் முப்பது பேருக்கு மேலே ஆ ஓகேங்க சார் உங்களுக்கு எப்படி ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் எப்படி ஒன் ஒன் டே அங்கே ஸ்டே பண்ணிப் போகிற மாதிரியா இல்லை எப்படிங் சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ட்ராவலிங் சார் இப்போ எப்படிங் சார் உங்களுக்கு டெய்லி ரெண்ட்டுக்கு வேணுமா இல்லை கிலோமீட்ரு வாடகைக்கு வேணுமா இல்லை எப்படிங் சார் வண்டி சரி அப்போன்னா உங்களுக்கு கிலோமீட்ருக்கு வந்து இருபதுருவாங் சார் அதேப்போல வந்து ஆ ஆமாம்ங்க சார் கிலோமீட்டருக்கு இருபதுருவா ஒன் டேக்கு வந்து த்ரீ ஹண் த்ரீ தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் வருங்க சார் அதில் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும் நூறு கிலோமீட்டர் வரும் அதோட அதுக்கு வந்து மே மூவாயிரத்து ஐநூறுவாயோட முடிஞ்சிரும் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே போனுச்சின்னா ஒன் கிலோமீட்டருக்கு டொண்ட்டி ரூபீஸ் அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவோம் பிளஸ் ட்ரைவரு பேட்டா

அதெல்லாம் எங்களோட வந்துருங்க சார் அது எல்லாமே என எங்களோட வந்துரும் உங்களுக்கு எப்புடின்னா உங்களுக்கு கிலோமீட்டர் சார்ஜ் மட்டுந்தான் உங்களுக்கு பர் டேக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் இன்க்ளூடட் வந்து உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் அன்னைக்கு ஓடிடுச்சின்னா நூறு கிலோமீட்டருக்கு மேலே போனுச்சின்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து இருபதுருவா அப்படின்ற மாதிரி வரும் அப்படி இல்லை எனக்கு ஸ்டார்டிங்லந்தே நீங்கள் வந்து கிலோமீட்ரு சார்ஜ் போட்டுக் கொடுங்கனா ஒன் டேக்கு வந்து வண்டிக்கு மட்டும் எவ்வளோவு வாடகை அதுப் போக வந்து நீங்கள் ஒன் கிலோமீட்டருக்கு டொண்ட்டி ரூபீஸ் பேப் பண்ணி டோட்டல் கிலோமீட்டர்ஸ் தனி கிலோமீட்டர்ஸ் இது பேக் டூ எங்கள் ஆஃபிஸ்க்கு வர்ற வர வண்டி திரும்பி ஃபைனலாக வண்டியை ஸ்டார்ட் எங்கே எடுத்ததோ அதே இடத்துக்கு வர வர அதே அந்த கிலோமீட்டர் ஃபுல்லாகவே கே சார்ஜ் பண்ணிவிடுவோம் சார் ஆ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கேப் புக் பண்ணி தரேங்க சார் ஏசி தான் சார் ஃபுல் ஏசி நான் ஏசின்னா நான் ஏசின்னா கம்மியாவுங்க சார் நான் ஏஸின்னா செவன்டீன் அந்த ரேஞ்சஸ்ல வரும் ஏசின்றதுனால் ட்வெண்ட்டி வரும் இப்போ நம்ம போன மந்த்துக்கூட உங்கள் காலேஜிலந்து நம்ம இது டூர் போயிவிட்டு வந்தாங்க சார் நம்ம கேப் தான் போனுச்சு மூணு கேப் எடுத்துகிட்டு போனாங்க ஆ ஆமாம் ஓ ஓகே ஓகே சாப்பாடு ட்ரைவர் வந்து அவங்களே பார்த்துக்குருவாங்க டோல் வந்து நீங்கள் தான் சார் பார்க்கணும் ஃபாஸ்ட்டிராக்கில் ரீசார்ஜ் வந்து நீங்கள் தான் பண்ணிக்கனும் டோல் என்ன இருக்கோ இல்லை சார் அது வந்து எல்லா இதுலையுமே உள்ளது தான் பொதுவாக உள்ளது தான் ஃபாஸ்ட்டிராக் ரீசார்ஜ் வந்து நீங்கள் தான் பண்ணனும் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் நாங்கள் ஆல்ரெடிக்கு ரீசார்ஜ் பண்ணிருவோம் அதை நீங்கள் ஃபைனலாக வந்து நாங்க மெசேஜ் உங்கள்கிட்டே காமிச்சிருவோம் இவ்வளோ அமௌண்ட் வந்துயிருக்கு அப்படின்றத மட்டும் உங்களுக்கு இது ப்ரூஃப் காமிச்சிவிட்டு தான் நாங்கள் வாங்குவோம் சும்மா எக்ஸ்ட்ரால்லாம் வாங்க மாட்டோம்

பா பார்க்கிங் எல்லாமே நீ பார்க்கிங் எல்லாமே நீங்கள் தான் சார் பார்க்கணும் ஆமாம் சார் பார்க்கிங் எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் வந்து கிலோமீட்டருக்குன் தானே நாங்கள் இது பண்ணுறோம் மற்றப்படி பார்க்கிங் ஃபாஸ்ட்டிராக்கு இதெல்லாம் உங்களோடது தான் சார் சாப்பாடு வந்து ட்ரைவரு அவங்ளாவே இது பண்ணிப்பாங்க கைடன்ஸ் வேண்னா அவங்க வேண்னா உங்களுக்கு வேண்னா அனுப்பி வைக்கலாங்க சார் கைடன்ஸ் வேணும்ன்னா ஆமாம்ங்க சார் பிளேஸ விசிட் பண் அவங்களுக்கு வந்து பிளேஸ் விசிட்டிங் நீங்கள் எவ்வளோ தூரம் சுற்றி பார்க்கறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கேப் ஆல் ஓவர் இந்தியா எல்லா சைடும் போய்விட்டு தான் சார் இருக்கு எல்லா சைடுமே போயிவிட்டு தான் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைவர்லாம் வச்சி நம்ம பண்ணிட்டுருக்கோம்

சரி ஓகே சார் புக்கிங் எப்போ சார் ஓகேங்க சார் பிளேஸ் லொக்கேஷன் சார் காரைக்குடி லொக்கேஷன் மட்டும் எனக்கு டிராக் பண்ணி விட்ருங்க சார் இந்த நம்பருக்கு ஆ ஆமாம் சார் ஆ இந்த நம்பர் தான் சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் சரி ஓகேங்க சார் ஓகே சார்

ஓகே சார் இப்போ கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கா கம்பல்சரி வேணுமாங்க சார் சரி ஓகேங்க சார் நான் கம்மு இது கைடன்ஸ் உங்களுக்கு நான் ஆரேஞ்ச் பண்ணித் தரேன் ஆ ஓகேங்க சார் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கிலாம்லங்க சார் சரி ஓகே தேங்க் யூ சார் வெல்கம்